அமேசானில் ப்ராடக்ட் வாங்கினோம்ப்பா அந்த ப்பிராடக்ட் வந்து சேரி சில்க் சேரி வாங்கினோம் தெளசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு ஃபிப்ட்டின் டேஸ்லேயே வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்துச்சி நல்ல சைனியாக நல்ல ஒரு ஃபங்சன்க்கு கட்டிகிட்டு போகிற லுக் இருந்துச்சு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிடிச்சி பயந்துகிட்டே இருந்தோம் ஆன்லைனில் ஆடர் பண்ணிணா எப்படி இருக்கும் ஏன்னால் தொட்டு பார்த்து வாங்க முடியாது அதனால் வந்து பயந்தோம் வாங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்தது ஒடனே எனக்கு ரொம்ப ஹேப்பியாகிடிச்சிப்பா ரொம்ப நல்லாருந்திச்சு அந்த பிராடக்ட்டு